நாங்கள் மலைக்கெல்லாம் போகும் போதுங்க அது கீழே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ங்க போகப்போக கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ங்க அந்த இடத்துல வந்து நெத்து குத்துலான இடம் வந்தாலும் வரும்ங்க அந்த இடத்துல வந்து நாம் மனது கொஞ்சம் தைரியமாக ஏறி மெதுவாக ஏறி இறங்கோணுங்க இல்லை கொஞ்சம் வெரசையா போகும்போது ஸ்டெப்பு வந்து சறுக்குறதுக்கு பார்க்குங்க அதனால வந்து நாம் அந்த இடத்துல தைரியமாக என்னாயிட போகுது ஏறி பாக்கலாம்னு ஏறணுங்க அப்புறம் அடுத்த இடம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக வரும்ங்க அப்படி போகப்போக மலைக்கு போகப்போக கொஞ்சம் எட்ஜி கம்மியாக இருக்கும்ங்க அது நாம் மனசில் தைரியமாக போனால் தான் ஏறி இறங்க முடியும்ங்க இங்கேயே கோழைப்பட்டு போகும்போது இது போகமுடியாது நாம் பாதியிலேயே திரும்பிக்க வேண்டிய சூழ்நெலை வரும்ங்க அதனால் மலைக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் நம்ம தைரியமாக எது வந்தாலும் சைடில் ஒரு மிருகமெல்லாம் வரும்போதுங்க கொஞ்சம் சஞ்சலப்படாமல் சரி வந்தால் வரட்டும் பார்க்கலாம் போகணும் போகணுங்க நாம் பயந்தெல்லாம் மலை ஏற முடியாதுங்க எது வந்தாலும் துணிஞ்சு போனால் பண்ணிக்கலாம்ங்க இல்லாட்டி பயந்துதான் இருக்கணுங்க